நீங்கள் எப்போதாவது பேர்ட் வாட்சிங் செய்ய வேறு நாட்டிற்கு வழி வாழ்விடத்திற்கே சென்று இருக்கிறீர்களா ஊர் ஊர் பகுதியில்

செய்யப்படும் பேர்ட் வாட்சிங் உடன் ஒப்பிடும்போது அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருந்தது நான் வந்து வெளியூரெலாம் போனது கிடையாது அங்கே இருக்கிற பறவைங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ஸில் வேணா பார்த்துருக்கேன் யூடியூப்ஸில் பார்த்தத விட இந்த டிஸ்கவரி சேனல்ஸில் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த பேர்ட் இப்படி இருக்குது அதுக்கான அதோடய வகைகள் என்ன இந்த பனம் அந்த பறவை இனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா அதில் வேணா வாட்ச் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் மற்றபடி இங்கே நம்ம சென்னைக்கிட்ட வேடந்தாங்கல் இயர்லி ஒன்ஸ் வந்து ஹா எல்லா கண்ட்ரியில் இருந்தும் அங்கே வந்து வேடந்தாங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வேணா அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ வேணா நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதுக்குன்னு எனக்கு தெரியல அப்புறம் வேறு என்ன வேடந்தாங்கலில் தான் மோஸ்ட்லி வந்து அது சீசனிங் டைம் இயர்லி ஒன்ஸ் வர்றதுனால நியூஸில் வந்து அனோன்ஸ் பண்ணுவாங்க இந்தமாதிரி இந்த ஊர்லேருந்து இங்கே எல்லாமே வந்திருக்கு இனப்பெருக்கத்துக்காக இல்லைன்னா இந்த ரீசன்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து கேள்விப்பட்டுருக்கேன் அப்போ வேணா நம்ப இந்த ரீசன்காக வந்திருக்கு அப்போ வேணா வாட்ச் பண்ணியிருக்கோம் இண்டிஜுவலாக அது வாட்ச் பண்ணி நம்ம பார்த்துருக்கோன்னா அது வந்து கிடையாது வேறு என்ன சொல்லலான்னா மோஸ்ட்லி வேடந்தாங்கலில் தான் பறவைகள் பார்த்துருக்கேன் இங்கே நம்ம வீட் சைடுங்களில் ஒரு சின்னச் சின்ன பறவைங்கள் வர்றப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா பார்க்கலாம் அது எதனா வித்தியாசமாக பண்ணிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானது அதுக்கான டைம் ஒதுக்கி அந்த பேர்ட் வாட்ச் பண்ணுறதுக்காக தான் இது வரைக்கும் கிடையாது வெளிநாட்டுக்கு போய் அந்த பேர்ட் எப்படி இருக்கும் அந்த பறவைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது கிடையாது எல்லாம் வந்து டிவியில் பார்க்கறது அதுக்கப்புறம் இங்கே சென்னை கிட்டக்க இருக்கிறதுனால வேடந்தாங்கலில் பார்த்துருக்கோம் ஒரு முறை பார்த்துருக்கோம் அவ்வளோ தான் மற்றபடி அவ்வளோ வாட்சிங்குன்னு சொல்லிவிட்டு சொல்ல முடியாது பரவாயில்லை பேர்ட்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும் அவ்வளோ தான் வேறு எதுவும் வந்து கிடையாது மற்றபடி வேறு என்ன சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு இவ் இவ்வளோ தான் ஏன்னால் நம்ம வந்து வ அதை பற்றி அவ்வளோவா நமக்கு வாட்ச் பண்ணதும் கிடையாது